ஆ யெஸ் வாங்க சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னக்கு வந்தீங்க ஓகே ஓகே ஸ்கான் பண்ண சொல்லி இருந்தனே பண்ணீங்களா ஆ ஓகே ஓகே கொடுங்க ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்சராக இருக்கு வயிற்றுல ஃபுல்லாக புண்ணாக இருக்கு கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ்ஜாக இருக்கு இல்லை இல்லை கொஞ்சம் சிவியராக தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுலாம் க்ளியர் பண்ணிர்லாம் நான் கொடுக்கற டேப்லெட் ஒழுங்காக எடுத்துக்கோங்க நான் ஒரு சிரப் எழுதித் தரேன் அதில் மார்னிங் அண்ட் நைட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்புறோம் உங்கள் ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே கா ஆமாம் காரம்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஜூஸ் நிறைய குடிங்க அப்புறம் பால் தயிர் நல்லா சேர்த்துக்கோங்க அதை தவிர காரம் இல்லாமல் காரத்தை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குறைக்கிறீங்ளோ அவ்வளோக் அவ்வளோ நல்லது ஓகே ஓகே அதுக்கப்பறம் டைம்க்கு சாப்பிட கற்றுக்கோங்க மார்னிங் வந்து நைன் ஓ கிளாக்குள்ளே சாப்பிட்ருங்க அந்த மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து ஒன் ஓ கிளாக் ஓகே ஓ இல்லை இல்லை இதுக்கப்புறம் ஒர்க்குக் கூட தள்ளி வச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ருங்க சாப்பிட்டதுக்கப்றம் நீங்கள் ஒர்க்கை கன்டினியூ பண்ணுங்க அப்புறம் நைட்டும் கரெக்ட் டைமுக்கு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் சாப்பிட்ருங்க ரொம்ப டிலே பண்ணாதிங்க ஆ நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து காரம் சேர்க்காம எடுத்துக்கோங்க ஓகே நீங்கள் காரத்தை குறச்சிட்டாவே ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்புறம் அவுட் சைட் புட்லாம் அவ்வளோ எடுத்துக்காதீங்க ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணியிருங்க ஓகேவா நான் டேப்லெட் மூணு நாளைக்கு எழுதித் தரேன் சாப்பிட்டதுக் முன்னாடி ஒரு டேப்லெட் இருக்கு மார்னிங் அதை எடுத்துக்கோங்க ஓகே ஓகேவா இது மட்டும் கன்ட்டினியூவாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ம் ஒரு ஒன் வீக் போட்டும் உங்களுக்கு வேறு எதன்னா ப்ராபலமாக இருந்துச்சு வாமிட்டாக இருக்கு இல்லை வா ஸ்டொமக் பெய்னாக இருந்துச்சுனா அதுக்கப்புறம் வாங்க இல்லைனா இந்த டேப்லெட்டு இருக்க கன்டினியூ பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்தால் போதும் ஓகே தேங்க் யூ ம்